செல்லப் பிராணிகள் அப்படின்னா எல்லோரும் நாய் வளர்க்கறேன் பூனை வளர்க்கறேன்னு சொல்லுவாங்க நாய் பூனைகளை விட எனக்கு அதிகமாக பிடிச்சது எங்கள் வீட்டு ஆட்டுக்குட்டி எங்கள் வீட்டு ஆட்டுக்குட்டி பெயர் வந்து அம்மு நான் அதை ரொம்ப செல்லமாக வளர்க்கறேன் அது இப்போ தான் பிறந்துச்சி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்துச்சி அது பிறக்கும் போது அதோடய கழுத்தில் வந்து ரெண்டு மணி இருந்துச்சு ஸோ அதனால் எனக்கு அத ரொம்ப பிடிக்கும் அதுவும் நானும் சேர்ந்து விளாடுவோம் அது வெ ஒயிட் கலராக இருக்கும் இன்னோரு ஆட்டுக்குட்டி வந்து ப்ளாக் கலராக இருக்கும் எனக்கு அந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் அது எப்போவுமே வந்து துறு துறு துறு துறுன்னு இருந்துகிட்டே இருக்கும் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அவங்க அம்மா மேலே ஏறி ஏறி குதிக்கும் அப்புறோம் சேட்டெல்லாம் பண்ணும் அப்புறோம் வந்து என்னை காணும் அப்படின்னாக்கா தேடிகிட்டு வந்து நிற்கும் நான் போய் கதவு பின்னாடி ஒளிஞ்சுட்டேன் அப்படின்னாக்கா எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு அந்த கதவு இடுக்கில் வந்து என்ன பார்த்துட்டே இருக்கும் எட்டி எட்டி பார்க்கும் நான் படிக்கிறேன் நீ போ அப்படின்னு சொன்னேன்னா உடனே அமைதியாக சைலண்ட்டாக போயிடும் விளையாடவா அப்படின்னு கூப்பிட்டேன் அப்படின்னாக்கா தலையை ஆட்டிகிட்டே வரும் எ நாம எந்தெந்த பேசுகிறோமோ அது எல்லாத்தையுமே அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் ஸோ எனக்கு அதை ரொம்ப பிடிக்கும் அதோடய பெயர் வந்து அம்மு எனக்கு ஆட் ஆட்டுக்குட்டி அப்படின்னாக்கா ரொம்ப பிடிக்கும் ஏன் அதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் காரணலாம் தெரியல அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது ஒரு ஒரு கட்டத்தில் எனக்கு அத அந்த குட்டியை பார்க்கும் போது அது மேலே ரொம்ப அதீத பிரியம் வந்துருச்சு அதனால எனக்கு அந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னாக்கா ரொம்ப பிடிக்கும் இது தான் நான் வளர்க்கற செல்லப்பிராணி